கோழிகளுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும் அது குஞ்சாக இருக்கிறப்ப அது கொஞ்ச கொஞ்சமாக வளர்ந்து வரப்போ அது வளர்ற இடோம் கொஞ்சம் கதகதப்பாகவும் ஆனால் கொஞ்சம் மென்மையாகவும் அதுக்கு அந்த குளிர் காற்று வீசிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அது வளர வளர இன்னும் நல்லா இருக்கும் அது முழுசாக பெருசாக வளருற வளர்ந்து முடிக்கிறப்போ அது எப்போவுமே குளிர்காலத்தில் தான் இருக்கணும் குளிராக இருந்தால்தான் அது வாழும் கொஞ்சம் அது கதகதப்பாகவோ இல்லை சூடாக மாறினாலும் அது உடனே இறந்து போயிடும் அதால் இந்த காலநில மாற்றத்தை ஏற்றுக்க முடியாது அதனால் வெப்பத்தை தாங்கவும் முடியாது அது குஞ்சாக இருக்கிறப்ப மட்டுந்தான் அதால் வெப்பத்தை தாங்க முடியும் முட்டை பொரிக்கிற வைக்கப்போ அது ரொம்ப வெப்பத்தை ஏற்றுக்கும் அதால் வெப்பம் இல்லாமல் குஞ்சி பொரிக்க முடியாது முட்டையிலிருந்து வெளியேவும் வரவும் முடியாது காலநிலை மாற்றங்கனால் நிறையோ குஞ்சிகள் வந்து இறந்துருது நிறைய கோழியால் முட்டை போட முடியல நிறைய கோழிக்கு உயிர் வாழவே கஸ்டமாக இருக்குது ஏன்னா அது பெருசாக வளர்ந்துட்ட அப்பறம் வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால வெப்பநிலை மாற்றம் ஏற்படுது அதனோடய உடம்புக்கு அந்த வெப்பம் ஏத்துக்காமல் அது இறந்து போயிடுது